விளையாட்டு யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அதுவும் முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அதிகமாக ஃபோன் அதெல்லாம் யூஸ் பண்றதை விட விளையாட்டை தான் ரொம்ப விரும்புவாங்கள் இப்போ நகரத்தில் இருக்கிறவங்கள்லாம் எல்லா மொபைலும் மொபைல் கேம்ஸ்ஸாவே ஆயிடுச்சு ஆனால் கிராமத்தில் வேர்வை சிந்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கூத்தடுச்சு விளாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதையும் நான் கிராமப்புற விளையாட்ற சில விளையாட்ட தான் ஒரு மெயினான விளையாட்டுக்கு பேஸ்ஸாகவே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கில்லி கில்லி அப்படின்றது ஒரு சின்ன கம்பு ஒரு பெரிய கம்பு அந்த சின்ன கம்பு ஏதோ ஒரு கல்லோ இல்லை ஒரு ஒரு உயரமான பிளேஸ்ல வச்சிட்டு அந்த பெரிய கம்பால் அடிச்சு அடிக்கணும் அதுக்கு பேர் கில்லின்னு சொல்லுவாங்கள் அதுதான் நம்மளோடைய இப்போது விளாட்றோமே கிரிக்கெட் அதுக்கு நமக்கு பேஸ்ஸாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பச்சகுதிரன்னு சொல்லுவாங்கள் ஒரு பெர்சனை கீழே குனிய வச்சு இன்னொருத்தவங்க அவங்கள தாண்டுவாங்கள் அதுக்கு பேர் பச்சகுதிரன்னு சொல்லுவாங்கள் அதை தான் நம்மளோட ஹய் ஜம்ப்புக்கு பேஸ்ஸாக இருக்கிறது ஸோ அதுமாதிரி கிராமத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி தான் இப்போ வந்து ஒரு பெரிய விளையாட்டுக்கு தலைமை ஏற்கிற பொறுப்பில் கூட இருக்காங்கள் உதாரணத்துக்கு நம்ம தோனி கூட சொல்லலாம் அவங்களும் கிராமத்திலேருந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு டி டுவெண்டி வேல்டு கப் ஐபிஎல் அதுமாதிரி எல்லா இதிலையும் நமக்கு வந்து அதிக பிரைஸ் வாங்கி கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு அதிக பெருமையை சேர்த்த ஒரு விஷியம் வந்து நம்ம தோனிக்கு தான் போகும் நிறைய விஷியங்கள் கிராமப்புறத்தில் விளையாட்றதுக்கு நமக்கு வந்து அது உதவிகரமாக இருக்குது சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டானாலேயே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது கவு காலேஜ்ல சீட் கிடைக்குது ஸ்டேட் லெவல்ல விளையாண்டுருப்பாங்க டிஸ்டிரிக் லெவல்ல விளையாண்டுருப்பாங்க அவங்களோட விளையாட்டு ஒன்றே அவங்களுக்கு என்ன வேணுன்றதை தீர்மானிக்குது ஸோ விளையாட்டு அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தையும் ஒரு பங்கையும் நமக்கு கொடுக்கிறது விளையாட்டு தான்